நீச்சல் பந்தயத்துக் போகும் போது ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டுனு போனால் ஓர் அளவு நீச்சல் அடிக்கலாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு போனோன்னால் நீச்சல் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வயிறும் பாரமாக ஆகிரும் ஏன்னால் நம்ம ரவுண்டு அடிக்கணுன்னால் முடியாது அதே போல் ஜிம்முக்கு போனாலும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு போனால் அங்கே வந்து வெயிட்டு தூக்கணும் இல்லையா ஹார்ட் ஒர்க்கு மாதிரி அங்கே வெயிட் தூக்குறதுனாலே கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்யணுன்னால் நீர் சத்து நீர் வெளியே வரும் மற்றும் ஊட்டச்ச ஊட்டச்சத்து வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு உடம்பு வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் பெனிபிட் நல்லா இருக்குது உடம்பு வந்து ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் நீச்சல் அடிக்கிறது அதில் ஜிம்மில் வந்துட்டு ஒர்க் அவுட் வந்துட்டு நல்லா இதாக வெயிட்டு வந்து நல்லா தூக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் எல்லாம் இது பண்ணணும் எல்லாமே தண்ணி வந்து அதுக்கு வந்து நல்லா குடித்தா தான் அது பலன் கிடைக்கும் நமக்கு அந்த சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் அந்த இருக்கிற உடம்பில் வந்து கொழுப்பு அதெல்லாம் கொஞ்சம் கரையணுன்னால் நல்லா தண்ணி குடிக்கணும் அந்த ஜிம்முக்கு போகணுன்னா